அண்ணேன் இந்த ஆ இந்த தஞ்சாவூருக்கு வந்து இந்த கோயில்லாம் சுற்றி பார்க்க போகலாம்ன்னு இருக்கேன் ஆமாம் மயிலாடுதுறை எக்ஸ்ப்ரெஸில் வந்து போய்விட்டு ஒரு நாள் சுற்றி கித்தி பார்த்துட்டு வரலாம்ன்னு இருக்கேன் அது எப்படி புக் பண்ணலாம் நம்ம பணம் கட்டுறது ஆன்லைனில் உங்ளுக்கு பண்ண தெரியுமா பண்ணி தரீங்களா இல்லை நான் நேராக ஸ்டேஷனில் போய் பார்த்துகட்டுமா எதா கொஞ்சம் விவரம் சொல்ல முடியுங்ளா எப்படின்னு

ஆ சரி

சரி சரி சரி

சரிணே சரிணே செக் பண்ணிக்கங்க சரிணே ஆ வந்துட்றேன் ஓகே அண்ணே வரேன் ஓகே ஆ